இப்போ டான்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிழாவில் வந்து எல்லாேருமே கும்பலாக டான்ஸ் ஆடுவாங்க அப்போது வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கலா எல்லாேருமே டான்ஸ் ஆடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்புறம் தான் நான் கம்முனு நின்றுட்டு இருப்பேன் அவங்க ஆடும்போது எல்லா வா மச்சான் ஆடுடா ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிம்பாங்க இல்லை மச்சான் எனக்கு தெரியாது எனக்கெல்லாம் டான்ஸ்ஸே சுத்தமாக வராது என்னை போய் கூப்பிட்ற ஏன்டா அப்படிம்போம் அப்போது கூப்பிடும்போதே நான் வந்து சரி போய் ஆடுவோம் என்னதா ஆகுதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு போனால் அந்த மியூசிக்கி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடுகிறத பார்த்தா எனக்கும் பரவாயில்லை இப்படிதான் ஆடணும் போல் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு எனக்குள்ளேயே ஒரு டான்ஸ் ஆடும் என்னதா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினோம் அதுக்கு அப்புறம் வெளியில் ஃபங்க்ஷன் டைம் அது மாதிரிலாம் ஆடும்போது சரி நம்மளும் டான்ஸ் ஆடினா என்ன ஒரு கிளாஸ் போய் நம்ம டான்ஸ் கற்றுப்போம் ஒரு குத்தாட்டம் ஒரு இன்னொரு ஃபோக் டான்ஸ் வந்து கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது மாஸ்டர்கிட்டல்லாம் சொன்னேன் இது மாதிரி ஒரு டான்ஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அதுலேருந்து இப்போது வரைக்கும் நான் டான்ஸ் கிளாஸ் போய்னு இருக்கேன் அது மேலே எனக்கு அதனாலதா ஒரு ரசனையே வந்துச்சு எனக்கு சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸ்ஸால் எனக்கு டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு ரசனை வந்துச்சு